மார்க்கெட்டிங் உள்ள ரெடிமேட் ஆடையெல்லாம் வந்து அவங்க விரும்பம்போல் தைப்பாங்க ட்ரிச்சிங் கொஞ்சம் நல்லா இருக்காது ஆனால் நம்ம வந்து கையால் தைக்கப்பட்ட ஆடை வந்து நம்ம இஷ்டத்துக்கு தைச்சுக்கலாம் நல்லாவும் டைட்டாகவும் போட்டுக்கலாம் நமக்குத் தேவையான டிசைனுங்கள்ல தைச்சுக்கலாம் காட்டன் துணியெல்லாம் நமக்கு வந்து உடம்புக்கு நல்லாவும் இருக்கும் மக்கள் வந்து அதிகம் விரும்பி வாங்குகிறாங்கனா அது விலை அதிகமாக இருந்தாலும் நல்லா யூஸ்ஃபுல்லாக ஆகும்ங்கிறதுக்காகதான் மக்கள் அதை வந்து ரேட்டு அதிகமாக கொடுத்து விரும்பி வாங்குகிறாங்க